எங்கள் பகுதியில் அதிகமாக யூஸ் பண்ணுற சிம் நிறுவனம் எதுன்னு பார்த்தோம்னா வோடாஃபோன் சிம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க எதுக்குன்னால் அதோட நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி எல்லாம் இப்போ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி பக்கத்து எங்கள் ஊர் பக்கத்திலேயே இது டவர் அமைச்சிருக்காங்க வோடாஃபோன் டவர் அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதனாலயும் வாங்குவாங்க நிறைய பேர் அந்த சிம்மை எதுக்கு அதிக பேர் யூஸ் பண்ணுறாங்கனு கேட்டீங்கன்னால் முக்கியமான காரணம் ஆஃபர் நிறையா கொடுப்பாங்க அதுக்காகவே வாங்குவாங்க நிறையா ஆஃபர் போடுவாங்க மாதம் மாதம் போடுவாங்க வாரம் வாரமும் வந்து சொல்லுவாங்க ஆஃபர் அதே மாரி வருஷத்துக்கு ஒரு ஐட்டம் ஆஃபர் இருக்குது அந்த மாதிரி சொல்லி விற்றுட்டு போவாங்க அதே மாதிரி அப்புறம் டவரும் அதே மாதிரி அதிக இன்னொரு டவரும் அமைச்சிருக்காங்க பக்கத்திலயே அதனாலேயே கொஞ்சம் இன்னும் அதிகமாக கனெக்ட் இது ஃபாஸ்ட்டாக இருக்குது நெட்ஒர்க் எல்லாம் அதுக்காக அந்த வோடாஃபோன் சிம்மை வாங்கி யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ஜியோ பிஎஸ்என்எல்லும் யூஸ் பண்ணுவோம் ஆனால் அதிக பேர் யூஸ் பண்ணுறது இல்லை எதுக்குன்னு பார்த்தா இந்த டவருக்காக தான் டவர் பிரச்சினைன்றதுனால தான் அதுக்காக யூஸ் பண்ணமாட்டாங்க அதே மாதிரி அந்த வோடாஃபோன் ஊழியர்கள் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா வருவாங்க மாதம் மாதம் வருவாங்க அந்த ஊழியர்கள் வந்து விற்றுட்டு போவாங்க சிம்மை எ என்ன சொல்லி விற்பாங்கன்னா ஆஃபர் ஆஃபர் மாதம் மாதம் ஆஃபர் இருக்குது உங்களுக்கு வாரம் ஒரு தட ஃப்ரீ கனெக்ட் நெட்வொர்க் ஃப்ரீன்னுவாங்க அதுக்காக வாங்குவாங்க மக்களெலாம் எங்கள் பகுதி மக்களும் அதே மாரி எதுக்கு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னால் சிம் ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீண்ணுவாங்க அதே மாதிரி விற்றுட்டு போவாங்க அதுக்காகவே அதிகமாக அதி அதிகமாக வாங்குவாங்க அதுதான் நடக்கும் எங்கள் இதில்